ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு இருவது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு